ஹலோ சார் அன்னலட்சுமி ஹோட்டலாங்ளா சார் சார் ஒன்றும் இல்லை சார் நான் ஒரு ஒரு மணிநேரத்துக்கு முன்னாடி சாப்பாடு ஆட்ரு போட்டிருந்தேன் நான் ஆட்ரு போட்டிருக்கறது பார்த்தீங்கன்னா பரோட்டா ஒரு அஞ்சு பரோட்டா அதுக்கப்பறம் சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் அதுக்குண்டான சால்னா அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு இடியாப்பம் ஆட்ரு போட்டிருந்தேன் என்னாச்சுன்னா இப்போ ஆட்ரு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா சைவ சாப்பாடு வந்திருக்கு நான் ஆட்ரு போட்டது அசைவம் ஆனால் வந்துருக்கறது சைவ சாப்பாடு சைவ சாப்பாட்டில் சைவ சாப்பாடு வந்ததினால ரிட்டர்ன் பண்ணணும் நான் ஆட்ரு போட்டது வேறு வந்துருக்கறது வேறு நான் அவசர அவசரமாக சரி சாப்புடலாம் ஆட்ரு வந்துருச்சு அப்படின்னுட்டு சாப்பிடறதுக்கு கவரை பிரித்தா இந்தமாதிரி ஆகிப்போச்சு மேற்கொண்டு இந்தமாதிரி தவறு நடக்காமல் பார்துக்கோங்கள் சார் இதுமாதிரி நிறைய பேர் ஆட்ரு போட்டு இதுமாதிரி பண்ணாங்கன்னா அப்புறம் உங்களோடய ஹோட்டல் பேர் கெட்டுப் போயிடும் மேற்கொண்டு இதுமாதிரி தவறு நடக்காமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களோடய ஹோட்டலோடதான் உங்களோடய ஹோட்டல்லேதான் நான் அடிக்கடி சாப்பாடு ஆட்ரு போடறது மத்தியானம் சாப்பாடு நல்லாயிருக்கும் அதனால் வே வேறு எந்த ஹோட்டலுக்கும் நான் ஆட்ரு போடறது இல்லை பெருசாக எந்த ஹோட்டல்லையும் இந்த மாதிரிங்கையில் இதேமாதிரி ஒரு நாலஞ்சு டைம் வந்துச்சுன்னால் அப்புறம் ஹோட்டலோட நேம் கெட்டு போயிடும் அதுக்காண்டிதான் சொல்கிறேன் சார் சார் ஆட்ரு இப்போ மறுபடியும் நான் ஆட்ரு போடறேன் அந்த இந்த ஆட்ரை திரும்ப வாங்கிக்கிறீங்களா சார் ஓகே சார் வேறு ஆட்ரு நான் போடுறேன் அந்த ஆட்ர எனக்கு அனுப்பிச்சுவுட்டுடுங்க சார் பார்த்து கரெக்டாக அனுப்பிச்சுவுடுங்க சார் வேறு ஹோட்டல் நல்லா இருக்காதுன்னுட்டுதான் நான் இந்த ஹோட்டலில் ஆட்ரு போடுறது வேறு ஹோட்டலில் பார்த்தாங்கன்னா அஜினோமோட்டோ அந்தமாதிரி இதெல்லாம் கலந்து விட்டுறாங்க அது கொஞ்சம் வ வயிற்று வயிற்றுலலாம் கொஞ்சம் பிரச்சினை ஏற்படுத்திவிடுது அதனால்தான் நான் இந்த ஹோட்டலில் ஆட்ரு போட்டேன் சாப்பாடும் நல்லாயிருக்கும் குவான்டிட்டியும் நிறைய வ வைப்பாங்க அளவு தரமும் நிறைய இருக்கும் அதனால்தான் ஆட்ரு போடுறது இந்த வாட்டி இந்தமாதிரி ஆகிப்போச்சு அவசர அவசரமாக சரி சாப்பிடுவோம் அப்படின்னுட்டு உட்காந்தோம்னா இந்தமாதிரி ஆகிப்போச்சு கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க சார் கொஞ்சம் சீ சீக்கிரமாகவே அனுப்பிச்சு விடுங்க ஓகே சார் நன்றி சார்